என்னை சுற்றி உள்ள வங்கியின் ஏடிஎம்மெங்கு ஏடிஎம்முகள் பெரும்பாலும் குறைபாடு இல்லாத நிர்வாகமாக இருந்தாலும் விழாக்காலங்களிலும் மேலும் பல திருவிழாக்களின் நேரத்திலும் அவை பற்றாகுறையை உண்டு பண்ணிகின்றன பொதுவாக அவை வங்கி சார்ந்த ஏடிஎம்களாக இருக்கும்போதும் கூட அவை ஏடிஎம்கள் பணம் கிடைக்க நெருக்கடி இருந்தும் நமது வங்கி வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகும்போதும் சிறந்த அளவிற்கு அவர்கள் அணுகவ முடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுவதில்லை அதேப்போல் விடுமுறை நாட்களிலும் பண தட்டுப்பாடு ஏடிஎம்களில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது